என்னோடய வழக்கமான ஓட்டப் பயிற்சி மேற்கொள்கிறப்ப வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த உடல் வலிமை மற்றும் நெகிழ்த் திறன் பயிற்சியை இணைக்கணும் அப்பட்னா அந்த நெகிழ் திறன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்னும் கிடையாது இந்த ஓட்டப் பயிற்சி மேற்கொள்ளும் போது சில பயிற்சிகளை வந்துட்டு நாம் வந்துட்டு அத்தியாவசியமாக எடுத்துக்கணும் அதாவது வந்துட்டு இந்த கைகளுக்கோ கால்களுக்கோ சில இந்த உடல்களுக்கோ நாம வந்துட்டு ஒரு ஓட்டப் பந்தயம் ஓடப் போகிறோம் அதுக்காக வந்துட்டு நம்மளுடைய முதல் முதல்ல வந்து நம்மளுடைய உடம்பை அத்தியாவசியமாக நம்ம உடம்புக்கு தேவையான அந்த அசைவுகளை வந்துட்டு நாம் வந்துட்டு கொடுக்கணும் அதாவது நம்மளுடைய சதைகளை வந்துட்டு சில அசைவுகள் கொடுத்து அதை வந்துட்டு நாம் வந்துட்டு தயார் பண்ணணும் அதுக்காக வந்துட்டு அந்த சில பல அந்த நெகிழ் திறன் பயிற்சியை வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது நான் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு இந்த ஓட்டப் பந்தயமோ அல்லது வந்துட்டு மாரத்தானோ இது வரைக்கும் நான் வந்துட்டு பண்ணதில்லை ஆனால் தினமும் காலையில் நடைப்பயிற்சியோ அல்லது அதற்கு ஏற்ற அந்த நடைப்பயிற்சி செய்யும்போது சில தூரங்கள் ஓட்டமோ நான் வந்துட்டு ஓடுறத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா கால் ரீதியாக கால் இந்த ஓட்டத்துக்கான கால் முழங்கால் ரீதியாக வந்துட்டு சில ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு நான் பண்ணிக்கிறது காலை அகட்டி வச்சு அந்த முதுகு இடுப்பு போன்றவைகளை அசைத்து அதற்கு ஏற்ற மாதிரி அந்த இலகு கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி பயிற்சி பண்ணுறது வந்துட்டு என்னுடைய வழக்கமா இருக்குது நன்றி